எனக்கு வந்து கவிதை எழுதுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் நிறையா கவிதைகள் இருக்கும் ஆனால் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஒரு சார் ரிடேர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கவிதை எழுதி அவருக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணேன் அதை வந்து அவர் ரொம்ப எமோஷ்னலாக திங்க் பண்ணி ரொம்ப இந்த ஒரு ரொம்ப இதாக எக்ஸைட் ஆனாரு அதே மாதிரி அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு கவிதையாக இருக்குது அது வந்து அவரு வந்து கிஃப்ட்டு எதுவும் கொடுத்துருந்தா கூட அவ்வளோவா இதாக இருக்காது ஆனால் வந்து அந்த கவிதை எழுதி கொடுத்ததுனால அவர் வந்து அவ்வளோ தூரம் ஒரு இம்ப்ரஸ் ஆகி ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆனாரு அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது